ஆ ஆமாம் ம் ஆமாம் பார்த்தேன் மார்க் கம்மியாக இருந்துச்சு கொஞ்சம் நல்லா படிக்க வைங்க டீச்சர் ஓகே அனுப்பிவிட்றோம் அவன் இங்கே இன்னும் போகல பட் ஆனால் உங்கிட்ட இப்போ அனுப்பலான்ட்டுருக்கோம் ஃபீஸ் எவ்வளோ டீச்சர் அங்கே அப்படி ஸ்போர்ட்ஸ்க்கு அது இதுன்னு இருக்கா சரி அப்போ நான் சேர்த் ஜாயின் பண்ணிவிட்றேன் நீங்கள் கொஞ்சம் அதை டீச் பண்ணிக்கொடுங்க அவனுக்கு கொஞ்சம் ச அவனுக்கு வந்து உடம்பு சரியில்லை அதான் வரல சரி டீச்சர் அடுத்த பேரன்ட்ஸ் மீட்டிங்க்குலாம் நான் கண்டிப்பாக வந்து அட்டன்ட் பண்ணுறேன் சரி நானும் வீட்லேயும் கொஞ்சம் படிக்க வைக்கிறேன் அங்கேயும் கொஞ்சம் படிக்க வைங்க அவனை ஆ சரி டீச்சர் ஓகே